எங்கள்ல விருந்தினர்களை நாங்கள் அன்போடு வரவேற்று அவங்களை விசாரித்து அவங்களை வந்து நாங்கள் கவனமாக அவங்களுக்கு என்ன தேவை என்ன செய்யணும் என்ன சாப்பிடுவாங்க என்ன பிடிக்கும் என்ன என்ன அவங்க எதிர்பார்க்குறாங்க என்ன என்ன வகையான உணவுகளை அவங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்களுக்காக நாங்கள் சமைப்போம் நான் வந்து சிக்கன் டெவில் மற்றும் சிக்கன் பிரியாணி மீன் குழம்பு இதைகள்ல வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்புறம் அங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் ஐட்டங்கள் அதுகலெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் சொல்லிவிட்டு நான் விரும்புவன்